எங்கள் வீட்டில் என் பசங்கள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய பொருளை அந்த ஆப் மூலியமாக வாங்குறாங்க ஸ்விகில சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி நிறையா வாங்கியிருக்குறாங்க அது மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல வந்து எல்லா பொருளும் கிடைக்கிறதுனால டீவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கியிருக்குறாங்க அமேஸான்லேயுமே எல்லா பொருளும் கிடைக்கிது அதுலேயுமே தேவைப்பட்ட பொருள்லாம் வாங்கியிருக்குறாங்க மீஷோவில் வந்து துணியெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க என் பேத்திகளுக்கெல்லாம் டிரெஸ் எல்லாம் வாங்கியிருக்குறாங்க அதேமாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் வாங்கியிருக்குறாங்க ஜிபேவில் வந்து பணம் போடுறது எடுக்கிறது இந்தமாதிரியெல்லாம் உபயோகப்படுத்திகிட்டு இருக்குறாங்க இதனால் அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுனால வீட்லேருந்தே கிடைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அந்தமாதிரி குழந்தைகள்லாம் இருக்குது அதை வந்து செல்லு பாக்கிறதுனால அவங்க வந்து சாப்பிட்றதில்ல படிக்க மாட்டேங்கிறாங்க அதையவே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குறாங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அது சாப்பாடு சாப்பிட்றதுனா கூட செல்லை பார்த்து தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க இதெல்லாம் பாதகமாக இருக்குதுங்க